நம்ம இப்போ ஒரு விளையாட்ட விளையாடுறோம் அப்படின்னா அதில் ரெண்டுமே இருக்கும் என்னென்னா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் நம்ம எப்படி வெற்றியை வந்து ஒரு குதுகலத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறோமோ அதேமாதிரி தோல்வி அடைஞ்சாலும் அதை அக்ஸப்ட் பண்ண கற்றுக்கணும் இப்போது வெற்றி மட்டுமே அடைஞ்சிட்டு இருந்தோம்னால் தோல்வியோட இது நமக்கு தெரியாது தோல்வி மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றி அடைவோம் தோல்வியே வெற்றிக்கு முதற்பா படி அப்படின்னு சொல்லுவாங்கள் ஸோ அதனால் யாராவது ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னால் அதுலேருந்து அவங்க எதையும் இழக்கல என்ன வெற்றி இன்றைக்கு இல்லைனா ஒரு நாள் கிடைக்கும் ஆனால் அந்த தோல்வியால் நமக்கு நிறையா அனுபவம் கிடைக்கும் எ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா இத திருத்திக்கணும் இந்த இதை எதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ற ஒரு அனுபவமும் ஒரு அறிவும் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும் அதுலேருந்து அத நம்ம சரி பண்ணிட்டு தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்